கொஞ்சம் நாளைக்கு முன்பு என் பையன் சேலை வாங்கிக் கொடுத்தான் காட்டன் சேலை தான் வாங்கிக் கொடுத்தான் பார்க்கறக்கும் நல்லாதான் இருந்துச்சு நானும் வாங்கிவிட்டேன் ஓரு ரெண்டு தண்ணியில் தான் போட்டேன் சேலை கலர் பூராவும் போயிடுச்சி அந்த சேலை நெகுந்துடுச்சி சுருங்கிடுச்சி அந்த சேலை கட்டுறதுக்கே எனக்கு பிடிக்கில நல்லாவே இல்லை கடைக்காரர் ஏமாற்றிட்டாங்க எனக்கு சேலை பார்க்கறதுக்கே அசிங்கமாக இருக்குது என் பையனும் ஏமாந்துட்டான் நானும் ஏமாந்துட்டேன்